இப்போலாம் ரொம்ப யூஸ் பண்ணுற ஆப் அப்படின்னு பார்த்தா வாட்ஸாப் தான் ஃபர்ஸ்டில் இருக்குதுனு சொல்லலாம் ஏனால் எந்த ஒரு எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் தகவல்கள்லாக இருந்தாலும் எல்லாமே வந்து வாட்ஸாப்பில் தான் வந்து நம்ப மொதலில் வந்து பகிர்கிறோம் அதனால வாட்ஸாப் தான் வந்து ஒரு மொதலில் பயன்படுத்துகிற பெஸ்ட் ஆப்னே சொல்லலாம் நம்பளுக்கு எந்த ஒரு வேலை விஷயமாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறதுக்கும் நம்போளோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஸ்டேட்ஸ் வச்சுக்கிறதுக்கும் வாட்ஸாப் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்னே சொல்லலாம் இது மட்டுல்லாமல் நிறையா ஆப்ஸ்லாம் இருக்குது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதெலாம் வந்து வாட்ஸாப்னால் நம்பளை பொறுத்தவரைக்கும் ஒரு காண்டெக்டில் இருக்குறவங்களை கிட்டே மட்டும் பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் வாட்ஸாப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதெலாம் பார்த்தா முகம் தெரியாத மனிதர்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் அத பொ அத பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது அதை நம்ப யூஸ் பண்றதை பொறுத்துதான் இருக்குது அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நம்பளுக்கு எப்போயுமே வந்து சாதகமான நிலையில தான் இருக்குது அதை நம்ப எப்படி யூஸ் பண்ணிக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்பளோட லைஃபும் மாறுது ஸ்மார்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து எதனால நிறையா விதத்தில் நம்பளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு வேலை விஷயமாக இருக்கட்டும் நம்பளுக்கு வேலை கெடைச்சாலுமே அதை கால் பண்ணி சொல்றதுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் நிறைய இம்பார்ட்டன்ட் தகவல்களை வந்து பகிர்றதுக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த காலக்கட்டத்தில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நானும் யூஸ் பண்ணுறேன்